எங்கள் ஸ்கூல் லைஃபுங்கிறது ரொம்ப மெமரியான ஸ்கூல் லைஃபு ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லாப் எதுவுமே ஒரு ஒரு மெமரிஸ் தான் அங்கே நான் படித்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அப்போல்லாம் வந்து ஸ்கூல் லைஃபுங்கிறது வந்து படித்து படிக்கிறப்போல்லாம் எதுவுமே தெரியல அதை படித்து முடித்ததுக்கப்பறந்தான் ஸ்கூல் லைஃப்போட இதே எங்களுக்கு புரிஞ்சுச்சி ஏன்டா திரும்பவும் அந்த லைஃப் கிடைக்காதா அப்டின்லாம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போது இருக்கிறப்போ ஏன்டா ஸ்கூல் லைஃப் எப்போ முடியும் அடுத்து காலேஜ் எப்போது போவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறந்தான் ஸ்கூல் லைஃப்போட இதே புரிஞ்சு தினமும் ஸ்கூல் போகிறது நாங்கள் ஒன்னாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துலேருந்து ட்வெல்த் வரையும் ஒரு பொண்ணு கூட ஃபஸ்ட்டுல ஒன்னாக தான் படிச்சுட்டுருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து எங்கூட ஒரு பொண்ணு இருப்பாள் நானும் அவளும் தான் ஒன்னாக ஸ்கூல் போவோம் காலைல சிக்ஸ் ஓ க்ளாக் போனேன்னா ட்யூஷன் போய்ட்டு ஸ்கூல் போவோம் அப்போது வந்து நாங்கள் டென்த்து படிக்கிறப்போ மார்னிங் க்ளாஸ் உண்டு மார்னிங் க்ளாஸ் வந்து எயிட் ஓ க்ளாக்கு அப்போது நாங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக் ட்யூஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் எயிட் ஓ க்ளாக் மார்னிங் க்ளாஸ் வேறு போகணும் அப்போ நாங்கள் இங்கேயிருந்து போகிறப்பையே ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறப்போ சிக்ஸ் ஓ க்ளாக் நான் இங்கேயிருந்து வீட்டுலேருந்து போனோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ட்யூஷன் செவன் ஓ செவன் தேர்ட்டி வரையும் ட்யூஷன் நடக்கும் எங்களுக்கு ட்யூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல் போவோம் ஸ்கூல்லேயும் நாங்கள் எப்படின்னா ரொம்பலாம் ஸ்ட்ரிட்டு அப்பிடிலாம் இருக்காது ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அதை நாங்கள் ஜாலியாக மாற்றிடுவோம் ஜாலியாக தான் இருப்போம் ஒவ்வொரு டீச்சர்ஸ்ட்டேயும் ரொம்ப எங்களுக்கு அவ்வளோவா எதுவும் கோபமா நடந்துக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரண்ட்லியாக இருப்பாங்க நாங்களும் அவங்கள்ட்ட ரொம்ப குளோஸா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பலாம் பயம்லாம் இருக்காது அதுமாரி படிக்கிற விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டா படிச்சுட்டு இருப்போம் அந்த ஒரு பயம்லாம் இருக்காது ஏன்டா மிஸ் பண்ணிடுவோம் தான் ஒரு லைஃப் நாங்கள் நெனைச்சிருந்தோம் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்கூல் வந்து நால்ரை மணி ஆனால் கூட ஏன்டா முடியுது அப்படின்னு தான் சில பேருக்கு எங்களுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் சில பேருக்கு எப்போ நால்ரை மணி ஆகும் அப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு அந்த டே முடியுதேன்னு நெனைச்சி நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஜாலியாக கிளாஸ்லேருந்து க்ளாஸ் ஸ்கூல் விட்டு வர வழியில வர ரொம்ப ஜாலியாக இருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளையும் எந்தவொரு ஈகோலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஜாலியாக இருப்போம் சாப்பிட்ற சாப்பிட்ற டைம் லன்ச் டைம்லலாம் ரொம்ப ஜாலியாக விளையாட்றது எந்தவொரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஒன்னாக சாப்பிட்றது என் சாப்பாடு அவள் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே ஸ்கூலில் விளையாட்றது படிக்கிறதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி படிக்கிறப்பயும் நாங்கெல்லாம் படிப்போம் டீச்சர்ஸ் நல்ல ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க டீச்சர்ஸ் ரொம்ப பாசமானவங்க நாங்கள் எந்தளவுக்கு நடந்துக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களும் பாசமாக ஒரு நல்ல இதில் எங்களை வைச்சிருப்பாங்க அதனாலயே அவங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு டீச்சர் எந்த எல்லா டீச்சருமே தமிழ்லேருந்து இங்கிலி தமிழ் மேம்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவங்க சொல்கிற சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒரு டைம் சொல்லணும் நான் நிறைய டைம் சொல்லிக் கொடுப்பாங்க புரியணுங்கிறதுக்காகவே அதுமாரி அவங்க சொல்லி சொல்லியே எனக்கு ரொம்ப ஒவ்வொரு சப்ஜெட்டும் எல்லா சப்ஜெட்டும் ரொம்ப பிடிக்கும் அதுமாரி அவங்க என்ன சொன்னாலும் உடனே கேட்போம் அதே பண்ணுறதா இருந்தாலும் ஜாலியாக எடுத்துப்போம் எதா இருந்தாலும் அது கஷ்டமா நினைக்க மாட்டோம் அவங்க சொன்னால் உடனே கேட்டுப்போம் ஸ்கூல் லைஃப் வந்து ஆனால் முடியப் முடிஞ்சு முடியப் போகிறப்ப லாஸ்ட்டு எண்டில் ரொம்ப ஃபீல் பண்ணோம் என்னடா லைஃப் முடிஞ்சிடுச்சே சீக்கிரம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடுத்து வந்து ஸ்கூல் லைஃப் ஆனால் முடிஞ்சுடுச்சி சில பேர் காலேஜு ஒன்னாக வருவாங்க ஆனால் பாதி பேர் வரமாட்டாங்க ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது பாதி பேர் பிரிஞ்சு போய்டுவாங்கன்னு நெனைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான்லாம் ஆனால் எங்கூட படித்த எட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து எட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஏழு பேர் பிரிஞ்சுட்டாங்க ஒரே ஃப்ரெண்டு தான் எனக்கு காலேஜு வரையும் வந்தாள் இப்போதும் ஆனால் ஸ்கூலில் படிக்கிறப்போ அந்த எட்டு பேரும் ரொம்ப கேங்காக தான் இருப்போம் கேங்காக போகிறது எங்கே போனாலும் ஸ்டாஃப் ரூம்லேருந்து எங்க ஸ்டாஃப் ரூம் போகிறதுலேருந்து ரெஸ்ட் ரூம் எங்கே பார்த்தாலுமே ஒன்னாக தான் போவோம் எங்கள் ஸ்கூல்லேயே தனியாக தெரியும் எங்கள் நாங்கள் எட்டு பேர்னாலே தனியாக தெரியும் ஸ்கூல் லைஃப்பில் ஸ்கூல் லைஃபை ரொம்ப மிஸ் பண்ணோம் ரொம்ப நல்ல மெமரி ஃபுல்லான ஒரு என்ன ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்கள் ஸ்கூல் லைஃப் மாரி திரும்ப அந்த லைஃப் கிடைக்கவே கிடைக்காது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னா ஸ்கூல் லைஃப் தான் எங்களுக்கு அடுத்து காலேஜி லைஃப்பில் வந்து அந்த பொண்ணு வந்தாள் காலேஜு லைஃபும் எங்கள் ஃபஸ்ட் இயரில் ரொம்ப போராக தான் இருந்துச்சு ஏன்டா இந்த காலேஜு சேர்ந்தோம் அப்படின்ட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் இயர்லலாம் பிடிக்கல எங்களுக்கு பிடிக்காம தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தோம் அந்த காலேஜில் என்ன காலேஜ் இது பிடிக்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போக போக செகண்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து எல்லோருமே டீச்சர்ஸ்லேருந்து ப்ரின்ஸ்பல் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அதுலேருந்தே எனக்கு ரொம்ப காலேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சி எங்களுக்கு ஆனால் ஃபஸ்ட் இயரில் ரொம்ப பிடிக்காம தான் இருந்துச்சு ஏன்டா இந்த காலேஜில் சேந்தோம் காலேஜ் லைஃப்பே பிடிக்கல வேஸ்ட்டு இந்த காலேஜில் சேர்ந்தது அப்படின்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஆச்சி அதே ஸ்கூலில் மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாரி வராது இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கேயும் கேங்க் உருவாச்சி அதுக்கப்புறம் காலேஜில் அந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் வர்றப்போ ரொம்ப நல்லாருந்துச்சு காலேஜு கட் அடிச்சுட்டு மூவிக்கு போகிறது இதுமாதிரி நல்லா இருக்கும் ஈவினிங் டைமில் காலேஜு விட்டு பஸ்ஸு பஸ் டிராவ அவுட் பஸ் தான் எங்களுக்கு பஸ்ஸில் போகிறப்ப ஜாலியாக போகிறது எல்லாம் நல்லா இருக்கும் அந்த ஒரு இது காலேஜில் இப்போ காலேஜும் நானும் ஃபைனல் இயர் வந்துவிட்டேன் காலேஜு லைஃபு எனக்கு முடியப்போகுது அடுத்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுடுச்சி அதே மாதிரியே காலேஜ் லைஃப் ரொம்ப மெமரி ஃபுல்லான ஒரு லைஃப்னா காலேஜ் லைஃப் தான் காலேஜ் லைஃபும் முடியப்போகிற ஃபைனல் இயரில் இருக்கோம் ஃபைனல் இயரில் காலேஜ் லைஃப் முடியப்போகுதுனு நெனைச்சாலே ரொம்ப இதாக இருக்குது முன்னாடி ஸ்கூல் லைஃப்லையாவது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடுச்சி அடுத்து காலேஜ் லைஃப் இருக்குது அப்படின்ட்ருந்தோம் இப்போ காலேஜு லைஃபும் யூஜி முடியப்போகுது அடுத்து எல்லோரும் உண்மையாகவே யாரும் இப்போ உக்காந்திருக்க மாட்டாங்க பிரிஞ்சிடுவாங்க பாதி பேர் காலேஜு மெமரி ஃபுல்லாக மெமரிலாம் ரொம்ப ஃபீலிங்ஸான ஒரு மெமரி அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் திருப்ப கிடைக்கமாட்டாங்க அவ்வளோ அந்த ப்ரெண்ட்ஸோட மெமரிஸ்லாம் காலேஜ் லைஃப்போட முடிஞ்சுடுச்சி ஒரு ஒருத்தங்களுக்கு மேரேஜ் பண்ணப் போகிறவங்க இருக்காங்க திரும்ப வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பாதி பேர் மேரேஜ் பண்ணிடுவாங்க அந்த மெமரிலாம் சுத்தமாக அது திரும்பலாம் கிடைக்காது ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் ஸ்கூலில் அப்போ எப்படி ஃபீலிங் மெமரிஸ் ஸ்கூல் லைஃப் இல்லைங்கற ஃபீல் பண்ணுறோமோ காலேஜ் லைஃபை ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நாங்கள்லாம் காலேஜ் லைஃப் முடிஞ்சுடுச்சி அப்படின்னா ஏன்னா அவ்வளோ ஒரு மெமரியை கொடுத்தது எங்கள் காலேஜு எங்கள் காலேஜு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ப்ளேஸ்மெண்ட்டு நாங்கள் போனது நாங்கள் ஜாலியாக இருந்த லைஃப் அதெல்லாம் பாக்கிறப்பயே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குது எங்களுக்கு இன்னுமும் நல்ல ஒரு லைஃப்னா நம்ம காலேஜ் லைஃப் ரொம்ப மெமரியான லைஃபு ஜாலியாக இருந்தது ஒவ்வொரு எங்கள் காலேஜில் ஒவ்வொரு ப்ளேஸுமே அழகாக இருக்கும் காலேஜ் லைஃபுங்கிறது ரொம்ப மெமரி ஃபுல் ரொம்ப மெமரியை கொடுத்தது எங்கள் காலேஜ் லைஃப் தான் அந்த காலேஜ் லைஃபே வந்து ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம் வேறு நாங்கள் இதோட முடியப்போகுது இன்னும் எங்களுக்கு டூ மந்த் தான் இருக்குது அந்த டூ மந்த்தில் வந்து முடிஞ்சிடும் இந்த காலேஜ் லைஃபு ஆனால் காலேஜ் லைஃப் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கமுடியாத ஒரு மெமரி ஃபுல்லான ஒரு லைஃப்னா எங்கள் காலேஜ் லைஃபாக தான் இருக்கும் எப்படி எங்கள் ஸ்கூல் லைஃப் ஒரு மெமரி ஃபுல்லாக இன்னும் அந்த மெமரியை நாங்கள் நெனைச்சி பார்த்தாலே இன்னும் நிறையா மெமரீஸ்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு எனக்கு வரும் ஒவ்வொரு நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நான் நெனைச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நெனைச்சும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓரத்தில் ஹாப்பியாக அதை நெனைச்சு பார்த்து அது நெனைக்கிறப்போலாம் ஏதாவது சோகத்தில் இருக்கப்போ அந்த மெமரியெல்லாம் நெனைச்சி பார்த்தாலே நான் சிரிக்கிற மாதிரிலாம் நிறையா காமெடி இப்போது ஒரு ஜோக்கு எல்லாம் நிறையா நடந்திருக்கும் அதெல்லாம் நெனைச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஆகியிருக்கேன் அப்புறம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஃபீலிங்ஸும் நிறையா இருந்திருக்கு எனக்கு அதான் முடிஞ்சுபோச்சே திரும்ப கிடைக்காதே அப்டிங்கிறதுனால அதையும் நெனைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுமாரி காலேஜு லைஃபு இப்போ எங்களுக்கு அப்படித்தான் தரப்போகுது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் முடியப்போகுதே அப்படின்ட்டு ஏன்னா நிறையா அவ்வளோ மெமரியை கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஜுனியர் சீனியர் எல்லார்ட்டேயுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் இவங்கள்ட்ட தான் பேசணும் அவங்கள்ட்ட தான் பேசணுங்கிறது மாரிலாம் கிடையாது நாங்கள் எல்லோர்ட்டையுமே பேசுவோம் ஜுனியர் ஜுனியர் ஃப்ரெண்ட்ஸு சீனியர் ஃப்ரெண்ட்ஸு எல்லோர்ட்டையுமே ஸ்டாஃப்லேருந்து எங்கள் வாட்ச்மேன் காலேஜு வாட்ச்மேன்ட்டேருந்து எல்லோர்ட்டையுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸ்லியாக அவ்வளோ இதாக இருப்போம் நாங்கள் காலேஜ்லேயே எங்களை மாரி சுத்துகிற மாரி யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் சுற்றுவோம் கேண்டீன்லாம் ரொம்ப மெமரி அப்புறம் நாங்கள் உக்காந்த ஸ்டோன் பென்ச்சு இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு மெமரியான ப்ளேஸ்மெண்ட்டுனா எங்கள் காலேஜில் அவ்வளோ இருக்குது அதுவும் காலேஜு ஃபங்க்ஷன் அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் த்ரீ டேஸ் நடந்துச்சு த்ரீ டேஸ்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நல்லாயிருக்கும் எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸு எங்கள் காலேஜு ரொம்ப மறக்கமுடியாத ஒரு லைஃப்புனா எங்கள் காலேஜு லைஃபாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு நிகழ்வுகள் நல்ல ஒரு லைஃப்பில் வந்து மறக்கமுடியாத நிகழ்வுகள்லாம் கொடுத்ததுன்னா எங்கள் காலேஜு காலேஜு லைஃப்பில் உள்ளதுதான் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஈகோ பார்க்காம ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்போம் எந்தவொரு பிரச்சனையும் வராது நாங்கள் சண்டைன்னு வந்தாலும் உடனே சரியாகிடும் எங்களுக்கு அவ்வளோலாம் எந்த சண்டையும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் நல்லா இருக்கும் அந்த லைஃபு நல்லா என்ஜாய் பண்ணோம் லைஃப்பில் வந்து இந்த த்ரீ இயர் தான் அந்த த்ரீ இயரில் எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ அந்த எல்லாத்தையும் ஏன்னா அதுக்கப்புறம் த்ரீ இயர் முடிஞ்சுடுச்சின்னா மேரேஜ் பண்ணுறவங்க அவங்கள்லாம் அந்த லைஃபு அவ்வளோலாம் ஹாப்பியாகலாம் இருக்கமுடியாது இந்த காலேஜ் லைஃப் மாரிலாம் திரும்ப வந்து கிடைக்க வாய்ப்பில்லை இந்த த்ரீ இயரில் என்ஜாய் பண்ணால் மட்டுந்தான் உண்டு அதை நாங்கள் ஃபஸ்ட் இயரில் அந்த இதை விட்டுட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் பிடிக்கல ஆனால் போகப் போக செகண்ட் இயர் வந்துதான் ரொம்ப பிடிச்சிப் போய்டுச்சி எங்கள் காலேஜு லைஃபே செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிப் போய்ட்டு மிஸ் பண்றோம்னு நெனைச்சாலே ரொம்ப ஃபீலிங்ஸில் தான் கொண்டு கொடுக்குது காலேஜ் லைஃப் வந்து மறக்கமுடியாத மெமரியை கொண்டு கொடுக்கறதுன்னா எங்கள் காலேஜு லைஃப் தான் இன்னுமும் நிறைய இதை நெனைச்சி பாத்துட்டுருக்கேன் அதெல்லாம் ஸ்கூல் லைஃப்னா இன்னுமும் நெனைச்சி பார்த்து நிறையா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி தான் எங்கள் காலேஜு லைஃபும் குடுக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் லைஃப்பில் வந்து காலேஜ் லைஃப் வந்து மறக்கமுடியாத மெமரிஸ்ஸை நிறையா வைச்சி நிறையா இருக்குது காலேஜ் லைஃபும் வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ப்ளேஸ்லேருந்து நாங்கள் போன நிறையா இடத்துக்கு போய்ருக்கோம் எங்கள் காலேஜும் வந்து ரொம்ப பெரிய காலேஜ் தான் காலேஜில் க்ளாஸில் இருக்கோமோ இல்லையோ காலேஜில் சுற்றிப் பாக்கிறது எல்லா இடத்துக்குமே போய்ட்டு வருவோம் க்ளாஸில் இருக்கிறது ஒன் அவராக இருந்தாலும் மீதி இருக்கிற எல்லா அவரும் காலேஜ்லாம் சுத்துறதுதான் நாங்கள் அவ்வளோ ஒரு மெமரியான காலேஜ் லைஃப் தான் எங்களுக்கு